ஹலோ எலக்ட்ரீஷியன்ங்களா சார் நாங்கள் இங்கே அம்மாப்பேட்டை புகையிலத் தெரு மண்டிலிருந்து பேசுகிறோங்க எங்கள் கொஞ்சம் வீடை கொஞ்சம் வொயரிங் கொஞ்சம் செக் பண்ணணுங்க பழைய வீடுங்க கட்டி எங்கள் மாமனார் காலத்தில் கட்டின வீடு இப்போது புதுசாக ஏசி போடணும்னு பார்த்தோங்க அதுவந்து கடையில் சொல்லிட்டாங்க கொஞ்சம் வொயரிங்கெலாம் பார்த்துக்கிட்டு போடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபேனு லைட்டு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு தரம் அந்த ப வொயரிங்கெலாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே மாற்றிட்டா பரவாலங்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வொயரு எவ்வளோ பண்ணணும் என்னாங்றத ஒரு இதுக்கு சொல்லுங்க எங்களுக்கு இல் நீங்கள் இந்தவாரம் ஞாயிற்றுக் கெழம வந்துட முடியுங்களா ஆ வாங்க ஆ வாங்க வாங்க ஞாயிற்றுக் கெழம வீட்டில்தாங்க இருப்போம் வந்துவிட்டா இல்லைங்க அப்போது பண்ணதுதான் நடுவில் நாங்கள் அந்தமாதிரி பெருசாக ஒன்றும் போடலை இப்பெலாம் பிள்ளைங்கதான் எல்லாம் ரூமுக்கு ரெண்டு ரூமு இருக்குதுங்க ரெண்டுக்கும் ஏசி போடணுங்கிறாங்க அது ஏசி போட்டால் அதில் வொயரெலாம் தாங்காது வேறு நீங்கள் கையோடு ஒரே வேலையாக பண்ணுங்க புதுசாகவே மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அது

இல்லைங்க ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அந்தளவுக்கு போடமுடியாது ஜன்னல் கதவெல்லாம் கொஞ்சம் திறந்தே இருக்கும் ரெண்டு ரூம் இருக்குதுங்க கீழே அதுக்கு போட்டுவிட்டிங்கன்னா ரூமுக்கு கொஞ்சம் அது நல்லா இருக்கும் நான் நாங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டோங்க ஏசியெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் நீங்கள் வொயரு போட்டு அந்த ஏசியை எங்களுக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க அப்படிங்களா

சரிங்க சரிங்க சரிங்க சரி நான் அந்த ஒரு நாளைக்கு வேணால் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேங்க பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் முடிஞ்சவரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிக்கொடுத்துருங்க ஏன்னால் கரண்ட் இல்லாமல் ஒரு வேலையும் ஓடாதுங்க அப்புறம் சரிங்க சரிங்க கொஞ்சம் இது டைமுக்கு வந்துடுங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சரிங்க